ஆமாப்பா சரி ஓகே ஓகே ரெனவேட் பண்ணனுமா இல்லை கட்டணுமா புதுசாக ஓகே எவ்வளோ சதுரடி சரி ஓகே சரி ஓகே நான் உங்கள் ரூமை வந்து நாளைக்கு பார்க்குறேன் பார்த்துட்டு நான் எவ்வளோனு சொல்கிறேன் சதுரடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆவும் அப்படினா இரநூறு ஆகும் ஒரு சதுரடிக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களோட ரூமில் எவ்வளோ தேவைப்படுது எத்தன சதுரடின்னு நான் பார்த்துட்டு நான் கொடுக்குறேன் மெட்டீரியல்லாம் எல்லாமே இருக்குதா மெட்டீரியல்லாம் இருக்குதா சம்பட்டி அதையும் வந்து நாளைக்கு வந்து வீட்டை பார்த்துட்டு எப்படியாப்பட்ட டிசைனில் இருக்குது எப்படி நம்ப வந்து அதை கிளீயர் பண்ணிட்டு பழசைல்லாம் கிளீயர் பண்ணிவிட்டு எப்படி நம்ப புதுசாக மாற்றனும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எஸ்டிமேட் சொல்கிறேன் நாளைக்கு வந்து ஆமாம் ஆமாம் நாளைக்கு காலைல பதினோரு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துவிடுறேன் இந்த நம்பருக்கு பா மெசேஜ் பண்ணுங்கள் அட்ரெஸை ஓகே நன்றி ம் ஓகே ஓகே ம் தேங்க் யூ நன்றி